மீன் பிடிக்கிற வேலை நான் பொழுது போக்காக செஞ்சிட்டுருக்கது அதை அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் லீவ் நாள்லலாம் அதை அங்கே ஏரிக்கு ஏரி குட்டை குளோலாம் போய் மீன் புடிச்ட்டு வருவோம் எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அதை ஒரு பொழுதுபோக்காகதான் செய்யுறன் அதை ஒரு வேலையாக செய்யல ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்ட்டும் ஒரு மீன் பிடிக்றதுக்காக குட்டைக்கி போனோம் அங்கே போயிருந்தப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லா மீன் கிடச்சிட்ருந்ச்சி அவனுக்கு கிடைக்கல திரும்பியும் அவனுக்கு கிடச்சிட்ருந்ச்சி எனக்கு மீன் கிடைக்கல அது ஒரு வேடிக்கையான விஷயம் எனக்கு மீன் பிடிக்றது ரொம்ப பிடிக்கும் நம்ப பொறுமையாக இருந்தாதான் அதோட நமக்கு பலன் கிடக்குன்ற மாரி நம்ப பொறுமையாக இருந்தாதால் நமக்கு தேடுற மீன் நமக்கு தேடுற கிடைக்கிற மீன் நமக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து ஒரு மீன் மீனோட வாழ்க்கை புரிஞ்சிக்ணும் மீன் வந்து டக்குன்னு கிடைக்கணுனா நம்ப பொறுமையாக இருந்தாதான் அந்த மீன் நமக்கு கிடைக்கும் அப்புறோம் வந்து மீன் கிடைக்கணுன்றக்காக போனோம் அத நான் ஒரு வேலையாக எடுத்துக்காமல் அதை ஒரு அதை வேலையாக எடுத்துக்காமல் அதை ஒரு என்டர்டெய்ன்மென்டாதான் நான் அதை எடுத்துக்கறன் என் ஃப்ரெண்ட்